மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு கல்வி இதில் வந்து நிறையா காலேஜ் தான் இருக்குது வேலைவாய்ப்புக்காக வந்து நிறையா திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்புறம் வந்து நிறையா இதலாம் சென்டர்ஸுலாம் இருக்குது இந்த கோச்சிங் சென்டர்ஸுலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக உள்ள சென்டர்ஸுலாம் நிறைய இருக்குது இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கொஞ்சம் ஈசியாக கிடைக்கிறதுக்கு அவங்க வழிவகை செய்கிறாங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிற முக்கியமான விஷயம்னா என்னென்னா அதாவது ரொம்ப சவாலான விஷயம் வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி இதில் கிடைக்கறதுக்கு எங்கள் இப்போது இது வந்து கிராமம் அதாவது ரூரல் ஏரியா தான் இது ரொம்ப வந்து பெரிய சிட்டின்னுலாம் சொல்ல முடியாது எல்லோருமே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் இந்த மாதிரி தான் மெய்னாக வந்து படித்திருக்கோம் ஃபுல்லாக பேசுகிறவங்களுமே தமிழ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்குமே வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதனாலயே நிறைய பேருக்கு வந்துவிட்டு இந்த இங்கிலீஷ்னாலே நிறைய பேருக்கு வந்துவிட்டு அந்த மெய்ன் எக்ஸாம்லலாம் வந்துட்டு மார்க்கு கம்மியாகிறது இது மாதிரியான சவால்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம்